ஹலோ சொல்லுங்கள் யாரு பேசறது ஆமாம் மல்லிகா பூக்கடை தான் ஆ சொல்லுங்கள் என்ன வேணும் சரி சரி சரிங்க ஒரு கிலோ போதுங்களா சரிங்க அடுத்த மாதம் எந்த தேதியில் வேணும் பதினஞ்சாம்தேதி அப்படிங்களா ஓகே ஓகே சரிங்க சரி சரி ஓகே அடுத்த மாதம் பதினஞ்சாம்தேதி ஒரு கிலோ மைசூர் ரோஸ்ஸுங்களா சரி சரிங்க நான் எடுத்து வைச்சிட்றேங்க விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு ரேட்டு நாளைக்கு ஒரு ரேட்டு போகுதுங்க சரிங்களா அடுத்த மாதம் முகூர்த்தம் அதிகமாக இருக்கும் அதுனால் ரேட்டு அதிகமாகிரும் ஆமாம் இன்றைக்கு வந்து இருநூறுவா போகுதுங்க ஆமாம் இன்றைக்கு ஒரு கிலோ வந்து இருநூறுவா போகுது அடுத்த மாதம் வந்து வேறு ரேட்டு போகும் ஆஃபர் நீங்கள் நாளைக்கு நேரில் வந்து பாருங்கள் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னால் நாங்கள் அதுக்கு தகுந்தாப்லே உங்களுக்கு போட்டுக் கொடுத்துருவோம் ஆ ஆமாம் ஆமாம் உங்களுக்கு வந்து அடுத்த மாதம் வந்து கம்மி பண்ணி கொடுப்போம் ஆமாம் இன்றைக்கு ரேட் வந்து இருநூறுவா அடுத்த மாதம் வந்து ரேட்டு அதிகமாகும் முகூர்த்தம் அப்படி அதிகமாச்சுனா நான் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணி கொடுப்பேன் அப்படி கம்மியாச்சுனாலும் உங்களுக்கு அந்த ரேட்டில் நான் கொடுத்துருவேன் இல்லை எல்லா கலர் பூவும் ஒரே ரேட்டு தான்

அப்படிங்களா சரி சரிங்க ஆ சரி நாளைக்கு வந்து பாருங்கள் என்னென்னு ஆ சரி வாங்க ஆ சரிங்க